சார் ட்ராவல் ஏஜென்சிங்களா சார் சரி சார் ஆ சரிங்க சார் நான் வர சனிக் கிழம சென்னைக்கு போகப் போகிறேன் ஒரு பத்து பேர் ஒரு பத்து பேர் இருக்கிறோம் சார் எவ்வளோ சார் வாங்குவீங்க சென்னை உள்ளே போய் ஏர்போட்டுக்கு போகணும் சார் கிண்டி கிண்டி ஏர்போட்டுக்கு போய்விட்டு கிண்டி பார்க்கெல்லாம் போய்விட்டு சுற்றி பார்த்துட்டு வரணும் சார் அதுக்காக தான் கேட்கறோம் ஒரு பத்து பேர் இருக்கிறோம் ஒரு டூர் போகிறா மாரி எவ்வளோ சார்ஜ் டூரு ரெண்டு நாள் டூரு சார் ஐயாயிரம் ரூபாய் அதிகம் தான் சார் ஒரு இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணுங்க சார் ஆமாம் சார் ரெண்டு நாள் சார் ட்ரைவர் படி எவ்வளோ சார் கொடுக்கணும் சார் நான் நார்மலாகவே எந்த ட்ரைவராக இருந்தாலும் நூறுரூபா தான் கேட்பாங்க படி நீங்கள் முந்நூறுரூவா கேட்குறீங்களே சார் சரி பார்த்து செய்யுங்க சார் சரிங்க சார் சார் பெட்ரோலு நீங்கள் போட்டுன்னு வரீங்களா இல்லை நாங்கள் போடணுமா சார் ஆ ம் சரி சரி சரிங்க சார் பா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சார் வரும்போது நாங்கள் போட்டு அனுப்பிச்சிட்றோம் சார் ஓகே ஓகே சார்